வருடந்தோறும் சித்திரை வைகாசி மே ஜூன் மாதம் ஆரமிச்சிட்டாலே எல்லா ஊர்லையுமே கோவிலில் திருவிழா நடக்கும் அப்போது நாங்களெல்லாம் சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போவோம் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் இந்த மாட்டுவண்டியில் போவோம் அந்த திருவிழாக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாட்டுவண்டியில் போவது ரொம்ப பிடிக்கும் எப்பொழுதுமே திருவிழா அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிடுவோம் அங்கே போயிட்டு அந்த ராட்டினம் அப்புறோம் அந்த ட்ராகனில் இருக்கிற பொம்மை அது விளையாடுறது இந்த மாரி நிறைய கேம் எல்லாம் இருக்கும் அது பார்ப்போம் அப்புறோம் நைட்டு கச்சேரி இருக்கும் அந்த கச்சேரியெலாம் கேட்க பார்க்கறதுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தெருக்கூத்து இருக்கும் இந்த மாரி திருவிழா அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு மூணு நாலு நாள் நல்ல களை கட்டும் அதெலாம் ரொம்ப நல்ல விஷயம் பார்க்கறதுக்கே ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும் எப்படா திருவிழா வரும் அப்படின்னு சின்ன வயசுலலாம் அதிகமாக வெயிட் பண்ணுவோம் ஆனால் இப்போது தான் டைம் இல்லை பட் சின்ன வயசுல ரொம்ப அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிணது அப்படின்னா திருவிழா ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அப்புறோம் அங்கே நிறைய ஸ்னாக்ஸ் இருக்கும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க எல்லாத்தோடையே டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் ஏனால் நெக்ஸ்ட் இயர் தான் திரும்ப அவங்கள பார்ப்போம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ஸான திருவிழா அப்படின்னாலே டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி போயிடுவோம் நல்லாயிருக்கும் அது ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாலியாக இருக்கும் அக்கா அண்ணன் தம்பி அத்தை பசங்கள் மாமா பசங்கள் அப்படின்ட்டு எல்லோருமே வருவாங்க அவங்களை விட அவங்க கூட விளையாடுறதும் ரொம்ப பிடிக்கும் அதனால எப்பொழுதுமே திருவிழாக்காக சின்ன வயசில என்ன பண்ணுவோன்னால் ஆர்வத்தோடு இருப்போம் அப்புறம் புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க திருவிழாக்கு அதுக்காகவே திருவிழா வராதா அப்படின்ட்டு எல்லோரும் யோசிப்போம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஏனால் நம்ப ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே பார்ப்போம் அதனால நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த டைம் தேர் வரும் அந்த தேரெல்லாம் அப்டேயே இழுத்துகிட்டு போக நல்லாயிருக்கும் நல்ல வெயில் அடிக்கும் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் ஆர்வத்தோடு அந்த தேரை இழுப்போம் அது எவ்வளோ வெயில் அடித்தாலும் மழை வந்தாலும் சரி அந்த தேரை இழுத்துவிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் தேர் அதுக்கப்புறோம் நல்ல வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் ப்யூர் வெஜிடேரியனாக இருக்கும் நல்ல வகை வகையான உணவு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வெச்சுருப்பாங்க சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து சமைப்பாங்க எல்லார்த்தோட சேர்ந்து உக்கார்ந்து சாப்பிடுவோம் திருவிழா அப்போ அந்த ஒரு விஷயோம் நல்லாயிருக்கும் திருவிழான்னாவே ஜாலி தான் நிறைய வளையல் செயின் இது சின்ன வயசுல நிறைய திங்க்ஸு பொம்மை எல்லாமே வாங்குவோம் அதனால் திருவிழா அப்படின்னாலே எப்போ வரும் எப்படா அடுத்த வருடம் மே மாதம் வரும் எப்படா திருவிழா போடுவாங்க அப்படின்னு இருக்கும் திருவிழான்னாலே ரொம்ப பிடிச்ச விஷயோம் நிறைய நினைவுகள் அதில் இருக்குது